விவசாயிகள் வந்து பல்வேறு கருவிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அதில் என்னன்னன்னால் நிறைய இருக்கிறது அதில் பார்க்கறத்துக்கு கடப்பாரை வந்து பெரிய மரங்கள் எல்லாம் குழி தோண்டுறத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க தேங்காய் மரம் அந்த மாதிரில்லாம் நிறைய மரங்களை அப்புறோம் வந்து சனிக்கி வந்து கால்வாய் வெட்டுறத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க வாய்க்கால் இ வாய்க்கால் அந்த மாதிரி எல்லாம் அருவாள் வந்து தேங்காய் தேங்காய் உரிக்கிறத்துக்கு அப்புறோம் நெல் அறுக்கிறத்துக்கு அதுக்கெல்லாம் அருவாள் யூஸ் பண்ணுறாங்க குதாலி வந்து களை க களை எடுக்கிறத்துக்கு கை கரண்டி எல்லாம் குழி தோண்டுறத்துக்கு எடுக்கிறாங்க ஏர் எல்லாம் விடுறாங்க அப்புறோம் சேடை ஒட்டி இது பண்ணுறாங்க தண்ணீர் விடுறாங்க இதெலாம் நிறைய வந்து விவசாயிகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க நெல் அறுக்கிறத்துக்கு இந்த மாதிரில்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் விவசாயிகள் வந்து பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறாங்க